இப்போ பார்த்தீங்னா எங்கள் ஊரில் வந்து பலாப்பழமும் முந்திரியும் தாங்க பேமஸு அது தான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய அமௌன்ட்டை வருஷத்துக்கு வந்து ஈல்டாக கொடுக்குது ஸோ அதைவச்சி நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியை நாங்கள் ரன் பண்ணிப்போம் அது நிறையா லாபம் வருங்க பலாபழத்தலாம் பார்த்தா ஏகப்பட்ட ப்ராஃபிட் வரும் அத மாதிரி முந்திரி முந்திரி வந்து பலாபழத்தை விட நிறையா ப்ராஃபிட் வருங்க ஒரு கேஜி வந்து ஆயரூபா அந்த மாரி சேல் ஆகும் ஸோ அதில் நிறையா ப்ராஃபிட் எங்களுக்கு கிடைக்கும்